ஹலோ காயத்ரி மதி பேசுறேன்டி சென்னையில் டிசிஏ கம்பெனியில் ஒரு இன்டெர்வியூடி அதை அட்டன் பண்ணலாம்னு நைட்டே வந்துவிட்டேன் ஆமாம்டி காலைல நான் ஃப்ரெஷ்அப் ஆய்ட்டு கொஞ்சம் போகணும் இன்டெர்வியூக்கு உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஆட்டோக்கார் இருந்தால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணு இந்தமாதிரி ஆனந்தா ஹோட்டலில்தான்டி இருக்கேன் ரூம் நம்பரா இரநூத்தி மூணுடி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு சொல்லு அவர் வந்து கீழே வெய்ட் பண்ண சொல்லு எனக்கு கால் பண்ண சொல்லேன் ம் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லுடி கொஞ்சம் சரிடி ரொம்ப தேங்க்ஸ்டி